எங்கள் குடும்பத்தில் நான் அம்மா அப்பா அண்ணன் அக்கா அக்காவுக்கு மேரேஜ் ஆகி மூணு பசங்க இருக்காங்க மாமா ஃபாரினில் இருக்கார் அண்ணனும் ஃபாரினில்தான் இருக்காங்க அவங்களுக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை எனக்கும் மேரேஜ் ஆயிட்டு எனக்கும் மேரேஜ் ஆயிட்டுது எங்கள் ஃபேம்லியில இருக்கும்போது அம்மா அப்பாக்கூட இருக்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் எனக்கு அவங்கக்கூட அவங்கள வந்து இப்போ மேரேஜுக்கப்புறம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அதேப்போலதான் என்னோடய ஃப்ரண்ட்ஸும் ஸ்கூல் ஃப்ரண்ட்ஸும் சரி காலேஜ் ஃப்ரண்ட்ஸும் சரி எம்மேல அவ்வளோ ஒரு பாசமாக இருப்பாங்க எங்கள் அம்மா அப்பா எவ்வளோ எப்படி எம்மேல பாசம் காட்டுறாங்களோ அதேமாதிரி என் ஃப்ரண்ட்ஸும் எம்மேல பாசமாக இருப்பாங்க எது கேட்டாலும் செய்வாங்க எல்லாமே வந்து என்னோடய ஃப்ரண்ட்ஸ்தான் என் ஃப்ரண்ட்ஸை வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவங்களப் பற்றி சொல்லணுன்னா வச்சுக்குங்களேன் வார்த்தையே கிடையாது ஏன்னால் உயிரை கொடுக்குற ஃப்ரண்ட்ஸ் கூட எனக்காக இருக்காங்க எப்போயாவது ஒரு டைம் அவங்கள பார்க்கும்போது ஃபோனில் என்னதான் பேசிகிட்டு இருந்தாலும் அவங்கள வந்து நேரில் பார்க்குற சந்தோஷத்துக்கு ஈடு இணையே கிடையாது அப்படில்லாம் எனக்கு வந்து ஃப்ரண்ட்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பெருமையாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி என் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் அவ்வளோ ஒரு பாசமாக இருப்பாங்க